ஸோ கண்டிப்பாக நான் எல்லாேருமே வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு சுச்சிவேஷன் அட்டன் பண்ணியிருப்போம் எனக்கு இந்த சுச்சிவேஷன் வந்து எப்படின்னா நான் காலேஜில் சேர்ந்த மொதல் வருஷம் வந்து கொரோனாவில் போயிடுச்சு ஸோ மொதல் ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நான் வீட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருத்தேன் ரெண்டாவது வருஷம் வந்து நான் காலேஜு ஜாயின் பண்ணும் போது அங்கே வந்து எனக் நான் ஸ்கூல் ஃபுல்லாகவே ஹாஸ்ட்டலில் போல் டேஸ் காலராக இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூல் தான் போனேன் காலேஜு ஹாஸ்ட்டலில் ஜாயின் பண்ணிணோன்னா ரெண்டாவது வருஷம் அங்கே ஹாஸ்ட்டல் போகிறோம் மொதல் ஒரு ஒரு வாரம் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து அங்கே அப்போ பசங்கெல்லாம் வந்து வேறு வேறு டிஸ்டிக்லிருந்து வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவான் அவனோட பிராக்ட்டிசஸ் வேறு வேறாயா இருக்கும் ஒவ்வொரு டைம்க்கு படுத்து தூங்குவானுங்க நம்ம இங்கே நேரமாக தூங்கியிருப்போம் அங்கே போய் அவனுங்க அவனுங்க கூட பழகுவது ஒவ்வொன்றுமே வேறுபட்டுச்சு அங்கே போனோன்ன அவனுங்க பேசுகிற ஸ்லாங் எனக்கு புரியலை ஒரு சில பேர் கேரளாலிருந்து வந்திருந்தானுங்க அவனுங்க பேசுவது எங்களுக்கு புரியலை நாங்கள் பேசுவது அவர்களுக்கு புரியலை அதுவும் இல்லாமல் ஹாஸ்ட்டலோட டைமிங்கே மொத்தமாக மாறுபட்டுச்சு நேரமாக எழுந்திரிக்கிறது அது மாதிரி வேறு வேறு பிராக்டிசஸ் இருந்தாலும் அங்கே நம்ம ஃபேஸ் பண்ண பிராப்ளம்ஸ்